எங்கள் வீடடில் பாரம்பரியமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து உருண்டை குழம்புனா எங்களுக்கு ரொம்ப பிரியம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் பாட்டி செய்றதாருந்தா இன்னும் நல்லாவே நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி அவங்க டேஸ்ட் மாரியே நாங்கள் எப்படி செஞ்சாலும் அது வராது இருந்தாலும் நாங்கள் ஒரு டைம் நாங்கள் எங்கள் கோவில் திருவிழா அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் பாட்டி வீட்டுக்கு அங்கே வந்து எங்களுக்கு பிடிக்குனு சொல்லிவிட்டு உருண்டை குழம்பு செஞ்சுருந்தாங்க ரொம்பவே நல்லாருந்துச்சு எங்கள் பசங்களுக்கும் பாட்டி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து நாங்கள் வந்து உருண்ட குழம்புனா ரொம்ப பிரியமாகவே சாப்பிடுவோம் இன்னும் என்னானாக்கா எல்லா இதுவூமே கொழுக்கட்டை அதில் கொழுக்கட்டையும் செய்வாங்க அதில் எண்ணெய்லையும் போட்டு குழம்பு வச்சாங்கனால் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அதுலேருந்து எங்களுக்கு அதே சாப்புடன்னு தான் எங்களுக்கு விருப்பம் அம்மாவும் அதேபோல வைப்பாங்க அம்மா சமையலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்புனா எல்லா மொத்தத்தில் எல்லா சமையலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கொல்லையிலையே விளையிற காய்கறி எல்லாமே நாங்கள் வந்து சொ நாங்களே பயிர் பண்ணித்தான் நாங்கள் வந்து அது யூஸ் பண்ணுறோம் அதனால எங்களுக்கு ஹெல்தியாகவும் நல்ல முறையிலையும் பசங்களுக்கும் எந்த எஃபெக்டும் இல்லாத நல்ல முறையாக நான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஏதா இருந்தாலும் கையாலையேதான் மிஷின்லலாம் நாங்கள் அரைக்க மாட்டோம் கையாலையேதான் அரைப்போம் அம்மியில் அரைச்சு குடக்கல்லு இது போன்ற இதிலதான் நாங்கள் செய்வோம் மிக்சி இதெலாம் நாங்கள் வந்து தவிர்த்துறது அதனால இன்னும் டேஸ்ட் அதிகமாவே இருக்கும் அதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது பாட்டி செய்யுற உருண்டை குழம்புனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இஷ்டம் கீரை குழம்பும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி வந்து நல்லாவே செய்வாங்க அதேமாரி அம்மாவும் நல்லமாரி செய்வாங்க எங்கள் பசங்களும் விரும்பி அதை அதிகமாக சாப்பிடுவாங்க காய்கறியும் கொல்லையில் உள்ள காய்கறியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது ஒரு வாய்வு தொல்லை அப்படி எதுவும் கிடையாது உருண்டை குழம்பு சாப்பிடாக்கா வாய்வு அதிகமாகும் மூட்டுவலி வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி செய்யமாட்டாங்க அதில் பெருங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதிகமாக அதில் கலந்து செய்யறதினால அந்த சைடு ஏதும் முட்டிவலி முழங்கால் வலி எதுவும் வராது வாய்வு தொல்லைகள்லாம் இருக்காது அதனால எங்களுக்கு ரொம்ப பிரியமாகவே நாங்கள் எல்லோருமே நாங்க சாப்பிடுவோம் அதேமாரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பாட்டி செய்றமாரியே அம்மாவும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் எங்கள் பசங்கள் பேரக்குழந்தைங்க எல்லோருமே நாங்கள் விரும்பி அம்மா செய்றதை நாங்கள் எல்லோரும் நல்லாதான் சாப்பிடுவோம் அதேமாரி வீட்டில் வெளையறது ரொம்ப அதிகமாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணாத நாங்கள் செய்முறைய கையாள செய்வதே நாங்கள் அதிகமாக விரும்பி நாங்கள் சாப்பிடுவோ ம் நாங்கள் உடம்பு ஆரோக்கியமாக நல்லா ஹெல்தியாக நாங்கள்